ஹலோ ஆ குட் ஈவினிங் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம்ங்க சார் நீங்கள் ஓகே சார் ஓகே சார் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய பேர் என்ன சார் எனக்கு கொஞ்சம் டீட்டெய்ல் சொல்ல முடியுமா யார் உங்களுக்கு கார்டு கொடுத்தா அப்படின்னு ஓகே ஓகே சிவில் இன்ஜினியர் தானே ஓகே ஓகே அவருக்கு நான்தான் ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருக்கேன் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய மந்த்லி சேலரி ஆர் இயர்லி சேலரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயல்ஸ் சொல்ல முடியுமா ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஃபார்ட்டி தௌசண்ட்றது உங்களுக்கு க மினிமமாகவே உங்களுக்கு நிரந்தரமா வர மாதிரியான தொகை தானே சார் ஓகே உங்களுக்கு ஓ ஓகேங்க சார் ஓகே சார் இப்போ நாற்பதுன்றது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டும் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ மொத்த டீட்டெய்லும் வந்து என்னால் உங்களுக்கு ஃபோன் மூலியமாக சொல்ல முடியாது ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேஸிக் மட்டும் சொல்லுறேன் நோட் பண்ணிக்குங்க என்ன சொல்லவரணும் அப்படின்னாக்கா இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கூட உங்களுடைய ஆ ரிடைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிடைர்மெண்ட் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சிலது வந்து ஷார்ட் டேர்ம்ல இருக்குது இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்றமாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால இதேவையும் ஒரு சைட் பிஸ்னஸ்ஸாக கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு போகப்போக சொல்லுறேன் லாங் டேர்ம்ல போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் வசதியும் இதில் வந்துரும் சார் அநேகமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்க்ஷனில் இருக்குறதுனால உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சரியா ஆனால் நம்ப சைட்டில நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் நம்ப பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த உங்களுடைய ரிடைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டோட ப்ளஸ் உங்களுக்கு எவ்ரி மந்த்து பென்ஷனும் வாங்கிக்கிறா மாதிரியும் பண்ணிக்கலாம் சார் அதுப்போக வந்து போஸ்ட் ஆபிஸ் எஸ்பிஐயில கூட நிறையா ஆஃபர்ஸில் அமௌண்ட்டு பே பண்ணி நம்ப லாங் டேர்ம்மாக வெயிட் பண்ணி எடுக்குறதுக்கான ஸ்கீம்ஸும் இருக்குது ஓகேங்களா ஓகே சார் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில இன்வெஸ்ட் பண்ணுறதும் இருக்கு நம்ப வந்து இப்போ ஃப்ளாட்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லை பையிங் செல்லிங்காக இருக்கு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை வந்து நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ப சைட்டில வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து கூட எல்லாருமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா நம்பக்கிட்ட பல்க்காக அமௌண்ட் வருதுன்னும் போது நம்ப வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாமல் லாங் ரொம்ப பெரிய அமௌண்ட்டை கூட நம்பளால் தைரியமாக போட முடியும் ஏன்னா அதுக்கான அட்வைஸிங் ப்ளான் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாத்தையுமே வந்து டீட்டெய்லாக என்ன சொல்லிட்டுருக்க முடியாது காலில் ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் நம்ப அதை பற்றி ஃபுல் டீட்டெய்லுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் சார் அதை வச்சு நம்ப முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார்

கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலையில் டென் ஓ க்ளாக் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்துருங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ